நான் வந்து ஸ்ரீ சாரதா வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உளுந்தூர்பெட்டில் படித்தேன் இப்போ நான் காலேஜ் போய்விட்டேன் நான் படிக்கும் போது எனக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும் அங்கே டிசிப்ளின் ஒபிடியென்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க மற்ற பெரியவங்க கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட்டாக இருக்கணும் அப்படில்லாம் சொல்லி கொடுப்பாங்க அங்கே மொத்தம் மூணு கடவுளாக கும்பிடுவாங்க சுவாமிஜி குருமஹராஜ் சாரதாம்மாள் அங்கே எங்கே அம்மா மாஜ்ஜி மஹராஜ் ஜீவி தான் எனக்கு எல்லாமே எனக்கு நல்ல வழியில் சொல்லி கொடுத்தாங்க நான் டென்த்தில் பாரத்தீங்கன்னா நானூற்றி எண்பது டுவெல்த் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு மா மதிப்பெண் எடுத்திருக்கேன் எனக்கு இப்போ நல்ல காலேஜில் சீட் கிடச்சிருக்கு அதுக்கு எங்கள் ஸ்கூல் தான் காரணம் எங்கள் ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஸ்கூல் எங்கள் ஸ்கூலில் நிறைய விஷயம் நடந்திருக்கு அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் எங்கள் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் எங்கள் ஸ்கூல் வேற ஒருத்தங்க கையில் இருந்தது அதை வாங்கும் போது ஒரு பீரோ பின்னாடி எங்கள் குருமராஜ் போட்டோ இருந்துருக்குது அப்போ தான் எங்கள் ஸ்கூல் எங்கள் இது நம்ம இடம் அப்படின்னு எங்கள் எங்கள் ஸ்கூலில் தெரிஞ்சிருக்குது எங்கள் ஸ்கூலில் இருக்கவங்க எங்கள் அப்பப்போ சொல்லி ரொம்ப பெருமைப்படுவாங்க இதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை தரணும் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரில்லாம் சொல்லி தந்துருக்காங்க பெரியவங்க கிட்ட என்னைக்கும் எதுத்து பேசக் கூடாது வீட்டில் எல்லாருக்கும் மரியாதை தரணும் இங்கே எனக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாருக்குமே அக்கா அண்ணன் அப்படி தான் கூப்பிட சொல்லியிருக்காங்க எங்கள் காலேஜில் இப்போ படிக்கும் போது கூட நான் எனக்கு சின்ன பசங்களல்லாம் தம்பி அ தம்பி தங்கச்சி எனக்கு பெரியவங்களல்லாம் அக்கானு தான் கூப்பிடுவேன் எனக்கு என்னோட காலேஜ் ரொம்ப பிடிக்கும் என்னோட ஸ்கூல் எப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் எங்கள் ஸ்கூல் ஃபிரண்ட்ஸ்ல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் ஸ்கூலையே இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் ஸ்கூலை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படறேன் எங்கள் ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இருக்க ஃபிரண்ட்ஸ்லாம் ஜாலியாக இருப்பானுங்க மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிறது அந்த லஞ்ச்சில் ஷேர் பண்ணிக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் பனிஷ்மென்ட் தருவாங்க ப்ராஜெக்ட் அடிக்கடி தருவாங்க அதெல்லாம் எங்களை மேம்படுத்துறதுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட்லாம் எங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட்லாம் செஞ்சிட்டு போலைன்னா பனிஷ்மென்ட் தருவாங்க அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறேன் நான் ரொம்ப இப்போ நல்ல காலேஜில் படிக்கிறேன்னால் அதுக்கு எங்கள் ஸ்கூல் தான் காரணம் எங்கள் ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி அந்த ஸ்கூலில் சேரத்துக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கனும் எங்கள் ஸ்கூலில் இப்போ இருக்க பசங்கள்லாம் எல்லாம் நல்லா இருக்கணும் நான் எங்கள் ஸ்கூலை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்